நாங்கள் ஒரு நாள் கன்னியாகுமரி போனோம் அப்போது பஸ்ஸில் போனோம் பஸ்ஸில் போகும்போது நல்லா என்டர்டைமெண்ட்டாக இருந்துச்சு நல்ல ஜாலியாக சந்தோஸமாக இருந்துச்சு அதில் பிடித்தது வந்து அங்கே நாங்கள் ரூம் எடுத்து தங்கினோம் ரூம் எடுத்து தங்கிவிட்டு அங்கே உள்ள திருவள்ளுவர் செலை அங்கே உள்ள பீச்சிலெலாம் நாங்கள் நல்லா இதாக இருந்தோம் அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப சந்தோஸமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் குற்றாலம் போனோம் அது ட்ரெயினில் போனோம் ட்ரெயினில் நல்லா சந்தோஸமாக ட்ரெயினில் வர திங்ஸ்ஸு அதெலாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பாட்டு படிச்சிட்டு அப்டேயே குற்றாலம் போனோம் குற்றாலம் போய்ட்டு அங்கே போனோம் அங்கே அருவியில் தண்ணிர் உழல உடனே அருவியில் தண்ணிர் விலுலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிஎஸ்எஸ் தியேட்ரு இருந்துச்சு அங்கே போய் ஜெய்லர் படம் பார்க்க போனோம் அங்கே ஜெய்லர் படம் பார்க்க போகும்போது நல்லா செமையாக சந்தோஸமாக இருந்துச்சு நல்ல ஜாலியாக என்டர்டைமெண்ட்டாக பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒரு நாள் நாங்கள் புளியம்பட்டிக்கு போனோம் வேனில் புளியம்பட்டிக்கு போகும்போது நல்ல ஜாலியாக பாட்டு போட்டுகிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு அந்த மாதிரி சந்தோஸமாக போனோம் நாங்கள் போன டூர்லேயே எனக்கு பிடித்தது வந்து கன்னியாகுமரி தான் அங்கே நல்லா மூணு நாள் நாலு நாள் அங்கே இருந்தோம் காலைல எந்திரிச்சோடேன ஹோட்டலில் டிஃபன் ஃபஸ்ட் சாப்பிடுவோம் மதியம் நல்லா பீச்சி போட்டிங்கு எல்லாமே சுற்றி பார்த்தோம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்ல ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நல்லா திங்ஸெலாம் நல்லா வாங்கி சாப்பிட்டோம் க ஹோட்டலில் சாப்பிட்டோம் ரெஸ்டாரண்ட்டில் ரூம் எடுத்து தங்கி இருந்தோம் அதெலாம் நல்லா ஜாலியாக இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டோடு பழனிக்கு போயிருந்தோம் அப்பமும் ட்ரெயினில் போனோம் ட்ரெயினில் செம என்ஜாய்மெண்ட்டு நல்லா என்டர்டைமெண்ட்டு நைட்டு நைட்டு ரெண்டு மணி போல் திண்டுக்கல் போனோம் அங்கே நல்ல ஜாலியாக ரெண்டு மணி போல் நல்ல சந்தோஸமாக இருந்துச்சு ஜாலியாக போய்ட்டு சந்தோஸமாக அங்கே நல்லா எங்கள் அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அங்கே போய் நல்லா வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நிறைய சுற்றி பார்த்தோம் பழனிக்கு போய்ட்டு அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஏரியாக்கள் அது எல்லாமே நல்ல சுற்றி பார்த்தோம் நல்லா செம்ம என்டர்டைமெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு பிடித்தது நான் போன இதுலேயே எனக்கு பிடித்தது வந்து இந்த ட்ரெயின் டிராவல் தான் ட்ரெயின் டிராவல் நல்ல செமையாக இருந்துச்சு நல்ல பேமிலியாக சந்தோஸமாக போய்ட்டு வந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் உவரிக்கு போனோம் அங்கேயும் ரூம் எடுத்து அங்கே தங்கியிருந்தோம் மறுநாள் அங்கே வந்து மீனெலாம் வாங்கி சமைச்சி சாப்பிட்டோம் அதுவும் செம என்டர்டைமெண்ட்டு செம்ம ஜாலி சந்தோஸமாக இருந்துச்சு நான் போன ட்ராவல்லேயே எனக்கு இந்த ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப கன்னியாகுமரி போன ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு ட்ரெயின் ட்ராவலும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு ஜாலியாக என்டர்டைமெண்ட்டாக நல்லா சந்தோஸமாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் ஊருக்கு போகும்போது எனக்கு எந்த விதமான ஒரு கஸ்டமோ யோசனையோ எதுவுமே தோணவே இல்லை சந்தோஸமாக இருந்துச்சு எதுவும் தோணலை நல்ல ஜாலியாக போனோம் நல்ல ஜாலியாக வாங்கி சாப்பிட்டோம் வெளில நல்லா ஹோட்டலுக்கு அங்கே இங்கேன்னு போய் நல்லா வாங்கி சாப்பிட்டோம் அதனால ஒன்றுமே தெரில வீட்டில் உள்ள யோசனைகள் எதுவுமே தெரில வெளில அடிக்கடி போனோம் இப்போ தான் வெளில வந்து போகவே இல்லை பொங்கலுக்கு தீபாவளிக்கு அதுமாதிரிலாம் நாங்கள் அடிக்கடி வெளியில் போய்ட்டு தான் இருப்போம் இப்போ தான் எல்லாம் வெள்ளம் வந்ததனால போகவே இல்லை இப்போ இடையில புளியம்பட்டிக்கு போனோம் புளியம்பட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனோம் அங்கே திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் போய்ட்டு அங்கே இருந்து பஸ்ஸு திருப்பி புளியம்பட்டிக்கு இல்லைனு சொல்லிட்டு வந்துட்டு நாங்ள் ஆட்டோவில் போனோம் ஆட்டோவில் நைட்க்கு அந்த ஆட்டோவில் போனோம் அதுவும் ஜாலியாக இருந்துச்சு நல்ல ஜாலியாக சந்தோஸமாக இருந்துச்சு நைட் பதினொன்றரை போல் புளியம்பட்டிக்கு போனோம் போய்ட்டு அங்கே உட்காந்து எல்லாருமாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லா பேசிகிட்ருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஒரு மணி ஒன்றரை போல் தான் தூங்கினோம் நல்ல செமையாக என்ஜாயாக இருந்துச்சு நான் போன ட்ராவல்லே எல்லா இதுலேயுமே எனக்கு ட்ரெயின் தான் பிடிச்சிருந்துச்சி ட்ரெயின் தான் ரொம்ப சூப்பராக நல்லா செம்ம ஜாலியாக அப்படி இருந்துச்சு நல்லா என்டர்டைமெண்ட்டாக இருந்துச்சு போனோம் வரச்சொல பஸ்ஸில் வந்தோம் பஸ்ஸில் வந்துட்டு புளியம்பட்டிக்கு போய்ட்டு பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸில் வந்தோம் வந்து நைட்டு நைட்டு போல் பதினொரு மணி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இங்கே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வந்துவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்கிட்டோம் அதுக்கப்புறமா இப்போதைக்கு எங்கேயும் போகவே இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் அடிக்கடி போன டூரு இதெலாம் வந்து செம்ம என்ஜாயாக இருக்கும் வீட்டில் இருக்கிற டென்ஷனு எதுவுமே இருக்காது அதில் நல்ல ஹேப்பினஸாக இருக்கும் எந்த யோசனை எந்த இதுவுமே இருக்காது நாங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடு போவோம் நல்லா ஃபோட்டோ எடுப்போம் நல்லா அதை பாட்டு செட் பண்ணி ஸ்டேட்டஸில் போடுவோம் செம என்ஜாயாக செம என்டர்டைமெண்ட்டாக இருக்கும் அப்புறம் தூத்துக்குடியில் போட்டிங் போனோம் ஒரு வாட்டி அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போட்டிங் போய்ட்டு நல்லா கப்பல் இதுலெலாம் போய்ட்டு பீச்சுக்கெலாம் போய்ட்டு வந்தோம் அதுவும் நல்லா செம்ம என்ஜாயாக இருந்துச்சு